ஹாய் சுமையா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ம் நான் நல்லா இருக்கேன் இப்போ தான் ஊருலேருந்து வந்தேன் அதான் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணணும் எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் என்னென்ன ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் சொல் ஓ பிரியம் மெஸ்ஸா ஆ சரி சுமையா அங்கே என்னென்ன ஃபுட்டுலாம் இருக்கு செட்டிநாடு ஃபேமஸா ஓகே வெஜ் நல்லாருக்குமா இல்லை நான்வெஜ் நல்லாருக்குமா நான்வெஜ்ஜே சொல் ஓகே ஆ ஓகே என்ன ரேட் வரும் டூ ஹண்ட்ரடா ஒரு நான்வெஜ் மீல் ஓகே நம்ம எக்ஸ்ட்ராவாக வேணும்னா என்ன என்ன நான்வெஜ் மீல் வேணா சொல்லிக்கலாமா ஆ ஓகே சுமையா இது ஸ்விகி சொமேட்டோ அந்தமாதிரிலாம் ஓ ஆஃபர்ஸ்லாம் இருக்கா ஆ ஓகே ஓகே சரி சுமையா அங்கே வந்து ஸ்பைஸான ஃபுட் தானே நல்லாயிருக்கும் ஆ ஓகே ம் எனக்கு ஓகே தான் ம்